அண்ணா வணக்கங்க அண்ணா இங்கே சேலம்ல இருந்து பேசுறங்க அண்ணா வர இருபத்து ஆறாம்தேதி வந்து கல்யாணம் வச்சிருக்கங்க அண்ணா அதை ஆ நைட்டு ஒரு ஐநூறு பேர் வராங்க அண்ணா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாப்பாட வெஜிடபுள் பொரியல் எல்லாம் பண்ணுற மாதிரி வேணும் அண்ணா காய்கறி என்னென்னா காய்கறிண்ணா கடையில் வச்சி இருக்கீங்க

இது கேரட்டு கிலோ எவ்ளோங்க அண்ணா வருது கேரட்டு கிலோ எவ்ளோ அண்ணா அண்ணா எனக் அண்ணா எனக்கு ஒரு ப ஒரு ஒரு கிலோ அறுபத்தஞ்சிருவான்னு சொல்லுறீங்க எனக்கு ஒரு முப்பது கிலோ தேவைப்படுது எதாவது பார்த்து மனுசர்னயா கொடுண்ணா இப்போ உருளைக்கிழங்கு மட்டும் எடுக்கல அண்ணா நான் இல்லைண்ணா இப்போ உருளைக்கிழங்கு மட்டும் எடுக்கலை ச்சி கேரட் மட்டும் எடுக்கலை உருளைக்கிழங்கும் எடுக்கறோம் இன்னும் பீட்ரூட்டு எடுக்கணும் அப்புறோம் காலிபிளவர் எடுக்கணும் காலிபிளவர் பூ எப்படிண்ணா நாற்பத்தி எட்டுங்களா அண்ணா பூவு பூ புழுவு எல்லாம் இருக்கான் பார்த்துக்கோங்கண்ணா இல்லைன்ணா இப்போ ஏன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்படி பண்ணும்போது கொஞ்ச காலிஃப்ளவர் எல்லாம் பூ வந்துரு புழு வந்துருச்சு சரிண்ணா சரிண்ணா கத்திரிக்காயை கத்திரிக்காய் எப்படிண்ணா ஏண்ணா என்ன அண்ணா இப்படி சொல்லுறீங்க இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட கத்திரிக்காய் வாங்குன அண்ணா நான் ஏங்க அண்ணா எல்லாமே இருங்க அண்ணா எல்லாமே நீங்களே சொல்லுற ரேட்டு தான் எடுத்துக்கறேன் கேரட்டும் நீங்கள் சொன்னிங்க தான் இதுவும் நீங்கள் சொன்ன ரேட்டு தான் ஒன்னாச்சும் வாங்க அண்ணா கம்மி பண்ணுங்க அண்ணா நான் அதை சும்மா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ எடுக்கலை எல்லாத்திலையும் எடுக்கிற எல்லாமே பத்து பத்து கிலோ எடுக்கப்போறேன் கீரை வகை கீரை கீரை கட்டு எல்லாம் எப்படிண்ணா கீரை கட்டுலாம் நீங்கள் சீசனுக்கு ஏற்ற மாதிரி வாங்குவீங்களா இல்லை எப்படிண்ணா வாங்குவீங்க

கீரையில என்ன பிரச்சனைன்னா இல்லைண்ணா கீரையில எனக்கு என்ன பிரச்சனைன்னா இப்போ எல்லா இடத்துலையும் பூச்சி மருந்து அடிச்சுகிட்டு இருக்கறாங்க கீரை மேலேயே அடிக்கிறதுனால அதுதான் போடலாமான்னு யோசிக்கிறே அண்ணா கீரை வேணுமா யோசிக்கிறேன் எல்லா இடத்துலியும் மருந்து அடிக்கிறாங்க அண்ணா எங்கேண்ணா மருந்தடிக்காம இருக்காங்க வெங்காயத்தில் கூட மருந்து அடிக்கிறாங்க வெங்காயம் எப்படிண்ணா வருது ரேட்டு

பல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் ஒன்றுதானா இல்லைண்ணா இல்லைண்ணா பல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் ஒண்ணா இல்லை வெவ்வேறுயான்னு கேட்டேன் ரெண்டுமே ஒன்றுதானாண்ணா ஏன்னா பிரியாணி காலையில் போடுவேன் அதுக்கு தயிர் பச்சடி போடணும் அதுக்கு தனியாக வெங்காயம் வாங்கணும் நைட்டு பொரியல் பண்ணும் அதுக்கு தனியாக உ உருளைக்கிழங்குல பெரிய வெங்காயம் போடணும் தனித்தனியாக போடலான்னு பார்த்தேன் சரிங்கண்ணா சரிண்ணா நான் உங்களுக்கு நேரில் வந்து நான் ஆர்ட்ரு கொடுக்குறேண்ணா நான் சரிங்ண்ணா ம் சரிங்ண்ணா வச்சடுறேங்கண்ணா ம்